ஃபர்ஸ்ட்டுலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லோருமே ரேடியோ வைச்சிட்ருந்தாங்க அப்போல்லாம் வந்து எல்லார் வீட்டுலையும் ரேடியோ இருக்காது ஒரு சில இடத்துல மட்டுந்தான் ரேடியோ இருக்கும் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட பாட்டு கேக்குறதுனா கூட ஒவ்வொரு யாருனாச்சும் வசதியாருக்கற வீட்டில் மட்டுந்தான் ரேடியோ இருந்தது ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக நாகரிகமாக வந்துடுச்சின்னா அவங்கவுங்க டிவி வாங்கியிருக்காங்க வாங்கும்போது அப்பயும் வந்து இந்த பொது டிவினு ஒன்று இருக்குது தொலைபேசின்னு அங்கே மட்டுந்தான் வந்து எல்லோருமே ஷேர் பண்ணி உக்காந்து பார்ப்பாங்க டிவி படம் பாக்கிறதோ இல்லை நியூஸ் பாக்குறதுக்கோ அப்போல்லாம் ஆனால் இப்போது வந்து என்ன பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லார் வீட்டுலையும் டிவி இருந்துட்டே இருக்குது எப்போது நினைக்கிறோம் நியூஸ் பாக்கிறோம் எதை பார்த்தாலும் பொம்மை சேனலை பாக்கிறோம் ஆனால் வந்து ஒரு சில நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் சில பேர் செல்லை வைச்சே கெட்டு போகிறாங்க அதை வந்து மக்கள் வந்து என்ன தெரியமாட்டுக்குது செல்லை பிள்ளைங்க கேக்கிறாங்க வாங்கி கொடுத்துட்றோம் வாங்கிக் கொடுத்துட்டு ஒழுங்காக இருக்க மாட்டுக்குதுங்க அதாவது தேவையில்லாத படத்தை பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிடுறாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அது யூஸாகுதுன்றது வந்து இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது கெட்ட விஷயம் பாக்கறவங்க நிறைய பேர் கெட்டு போயிடுறாங்க ஆனால் நல்ல விஷயம் பார்க்கும்போது இந்த செல்லு இதை பார்த்தா நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் எந்த கனவும் லட்சியத்தோட பார்க்க மாட்டுறாங்க எல்லாம் ஏதோ ஏதோ வாழ வேண்டிய வயசு நம்ம இப்படி தான் வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் தவிர்க்கணும் ஒரு செல்லை வாங்கினா அந்த டச்செல்லுன்றது மட்டும் எல்லாம் எல்லா ப்ரோகிராமுமே ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல்லாக நிறைய பேர் வந்து எல்லாம் கிறிஸ்டினு இந்து முஸ்லீம் அது மாதிரி ஒரு காது குடுத்துக் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளை கேட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நம்ம படித்து இப்படி இந்த இதை பார்த்தா நம்ம நல்லாருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் தீயவழியில் போறவங்க வந்து நிறைய பேர் வந்து கெட்டுப் போகிறாங்க அழிஞ்சு போகிறாங்க வேறு